இப்போ பொருளாதார செய்திகளைப் பற்றி தெரிந்து கொள்வதற்குச் செய்தித்தாள்களும் செய்திச் சேனல்களும் அதிக அளவு பயன்ப பயன்படுகிறது ஒரு செய்தித்தாள்னு எடுத்துக்கிட்டால் அந்த செய்தித்தாள் மூலமாக அதிக அளவு பொருளாதார செய்தின்னு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான செய்தியுமே தெரிஞ்சுக்கிணும் பொருளாதார செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்தித்தாள்கள் எந்தளவு பயன்படுகிறதோ அதே மாதிரி செய்திச் சேனல்கள் செய்திச் சேனல்கள் மூலமாக பொருளாதாரத்துக்கான அனைத்து விவரமும் அன்றாட வாழ்க்கையில அன்றாட தினத்தில் பொருளாதார நிலை எப்படி இருக்குது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் செய்திச் சேனல்கள் பயன்பட தினந்தோறும் பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கன்றா அன்றாண்டு ஏற்படுகிற மாற்றமும் தெரிஞ்சு கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் செய்தித்தாள்கள் தினந்தோறும் செய்தித்தாள்கள் படிப்பதன் மூலம் பொருளாதாரத்தின் மாற்றங்களைத் தெரிந்து கொள்ளலாம் பொருளாதாரம் மாற்றம் ஒவ்வொரு பொருளாதாரம் மாற்றம் மாற்றமும் அதிக அளவு ஏற்படும் அந்த மாற்றம் எல்லாமே செய்தித்தாள் மூலமாகவும் செய்திச் சேனல்கள் மூலமாகவும் தெரிந்துக் கொள்ளலாம் செய்திச் சேனல்கள்னு பார்த்தா நான்கு பேர் அரங்கேற்று நிறைய சேனல்கள் இருக்குது செய்தித்தாள் செய்தி பற்றி பொருளாதார செய்தி சொல்கிறதுக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த செய்திச் சேனல்கள் மூலமாக அதிக அளவு நம்ம தெரிஞ்சுக்கிலாம் செய்தியை பற்றி பொருளாதார செய்தியை முக்கியமாக தெரிஞ்சுக்கிலாம் நியூஸ் பேப்பர்ன்னு பார்க்குறப்ப நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு அந்த மொத்த பதிப்புலேயுமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தை பற்றி ஒவ்வொன்றுமே சொல்லப்படும் பொருளாதார நெருக்கடி பொருளாதார மாற்றம் வீழ்ச்சி அதுக்கான காரணம் யார் அதுக்காக இது ஏற் ஏற்படுறதுக்குக் காரணம் என்ன ஏற்பட்டதுக்கு வேறே ஏதேனும் காரணம் இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே செய்தித்தாள்களைச் செய்திச் சேனல்களையுமே நம்ம பார்த்து படிக்கிறதுனால் நமக்கு தெரியும் இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்கிறதுக்குது பொருளாக பொருளாதார செய்திகளை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்தித்தாள் செய்திச் சேனல்களைத் தாண்டி ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஆப்பு செயலிகள் வந்துடுச்சு அதில் வந்து நம்ம பொருளாதார செய்திகள்னு போட்டால் அன்றாட வாழ்க்கையில அந்தன்னக்கு என்ன பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அதை வந்து மக்களுக்கு ரொம்பவே எளிதாகவும் புரிகிற மாதிரியும் அவ்வளோ சுலபமாக அது வந்து சொல்லிடும் பொருளாதாரத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்குத் தேவையான எல்லா வகையான இன்ஃபர்மேஷன் விவரங்கள் எல்லாமே இப்போ நமக்கு ஈ சுலபமாக ரொம்ப சுலபமா கிடைக்கிற அளவுக்கு நமக்கு எல்லா வசதியுமே இருக்குது அதுக்காக எல்லா உதவியையுமே பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கட்டும் அரசியல் இந்த மாதிரி எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் செய்தித்தாள்களும் செய்திச் சேனல்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுகிற பயன்பாடுள்ளதாக இருக்குது